என்னுடைய பலம் வந்து என்னன்னால் நான் ஏதா எல்லாம் எந்த விஷயத்தை எடுத்தாலும் கொஞ்சம் கரெக்டாக செய்வேன் எவ்வளோ டைம் எடுத்தாலும் ஒவ்வொரு ஒருத்தருங்க வந்து இது ரொம்ப நேரம் ஆகுது அதனால நம்மனால் இது செய்ய மு செய்ய முடியாது செய்யறதுக்கு லேட் ஆகும் அப்படின் நான் எடுக்கிற வரைக்கும் யோசிச்சிட்டு எடுத்ததுக்கப்புறோம் அது எவ்வளோ நேரம் சாயந்தரோம் ஆனால் கூட அந்த எடுத்த காரியத்தை வந்து இது பண்ணிவிட்டு தான் விடுவேன் அது வந்து எனக்கு பெரிய பலம் அதேமாதிரி ஒருத்தர் சொல்றதை வந்து எப்போயுமே கேட்காம நாம்பளாக ஒன்று போய் அதை பார்த்து அது செய்யறது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பலமாக தெரியுது அதேமாதிரி நான் வந்து டுவெல்த்து முடிச்சொடன்னே காலேஜு படிக்க வேணாம் நினச்சேன் ஆனால் வந்து இப்போ எங்கள் வீட்டில் படிக்க வைக்கிலை ஆனால் வந்து நான் படிக்கணும் படிக்கணுன்னு நினச்சிட்டு எப்படியோ ஒன்று ஒரு அமௌண்ட் எங்களுக்கு அப்போ கொஞ்சம் தேவப்பட்டுச்சு அதை வந்து சம்பாதிச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறோம் என்னோடைய டிசியை வாங்கி கொண்டு போய் எ காலேஜில் சேர்ந்து படித்தது வந்து அது எனக்கு ஒரு பெரிய பலம் மாதிரி தெரிஞ்சு எல்லாரும் வேண்டாம் நெகட்டிவாக நம்மனால் முடியாது அப்படிங்கிறப்ப இல்லை எ நான் படித்தே தான் ஆவேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பலமாக தெரிஞ்சு அதேமாரி ஸ்போர்ட்ஸில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸில் சேர்ந்து ஓடி நிறைய சட்விகேட்லாம் வெச்சுருக்கறேன் அதேமாதிரி இதெல்லாம் நம்பளுக்கு செட் ஆகாது நம்ம கிராமத்தில் இருக்கிறோம் நம்பளுக்கு எதுக்கு இங்கே வெளியில் போயிட்டு ஓடுறது முட்டிக்கு மேல் டிரெஸ் போடுறது இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறப்ப இல்லை நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒருத்தர் சொல்றதை வந்து கேக்காமல் எனக்கு பிடிச்ச விஷயங்கள செய்யறது வந்து எனக்கு ரொம்ப பலமாக பலம் நாம் பலமாக தான் இருக்கிறோங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதேமாதிரி தேர்ட் இயர் படிக்கும்போது மேரேஜ் பண்ணிட்டாங்க மேரேஜ் பண்ணியும் நாம் வந்து நம்மளோடய இலக்கை அடையவே இல்லை எவ்வளோ நேரம் ஆனாலும் எவ்வளோ காலங்கள் ஆனாலும் நாம் வந்து நம்பளோடைய வ முயற்சியில் வந்து தெளிவாக இருக்கணும்கிறதுனால இப்போ எனக்கு ஒரு குழந்த பிறந்ததுனா பிறந்தால் கூட நான் வந்து மறுபடியும் பிபிஏட் ஃபிஸிக்கல் ஆஃப் எஜிகேஷனில் வந்து நான் சேர்ந்து இப்போ நான் எ படிச்சிட்டுருக்கறேன் அது வந்து எனக்கு பெரிய பெரிய பலமாக தெரியுது எல்லாருமே வேண்டாங்க எங் வீட்டுக்காரரும் வேண்டாங்கிற சூழ்நிலையில இல்லை நான் படிப்பேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய ஒரு பலம் மாதிரி தான் தெரியுது அதேமாதிரி ஒரு வேலையை நம்பக்கிட்ட கொடுத்தா நாம் வந்து அந்த வேலையை செய்வோமா செய்ய மாட்டோமா அப்படிங்கிற யோசனை வந்து இருக்காமல் ஒரு நார்மலா பெரிய பெரிய வேலையெலாம் எடுக்காமல் ஒரு ம நார்மலாக நம்பளோடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் செய்கிற வேலையை வந்து செய்யறதே ஒரு பலம்தான் அவங்கவிங்க வேலையை செய்யறது அதைவிட பெரிய பலம் அதுமாதிரி நான் ஒரு பலசாலி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது என்னோடைய பலவீனம் என்னான்னால் நான் ஒருத்தர் என்ன சொன்னாலும் நம்பிடுவேன் அதேமாரி நம்பக்கிட்ட வந்து அழுகுறாங்க அப்படின்னா உடனே அவங்க மேல் இரக்கப்பட்டு இப்போ அமௌண்ட்டு கீது கேட்கறாங்க அப்படிங்கிறது ஒரு பலவீனந்தானால என்னை ஈஸியாக ஏமாத்திட முடியும் அதேமாரி யார் ஏதாவுது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்கள வாண்ட்டடாக அவங்கள போய் நான் கேட்கவே மாட்டேன் உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா அப்டின்னு கேட்காமையே என்னால் முடிஞ்ச உதவி அவங்க கேட்காமையே செய்யறது வந்து ஒரு பலவீனம் அதுவே அவங்க அட்வான்ட்டாக இது பண்ணிவிட்டு வந்து வந்து நம்பக்கிட்ட அழுவது அது பண்ணுறது இது பண்ணுறதுங்கிறது மாதிரி பண்ணுவாங்க அது வந்து எனக்கு பெரிய பலவீனமாக இருக்குது